இங்கே வந்து ஒரு கோயிலுக்குன்னு நாங்களே போனாலும் எங் நான் எங்களுக்கு பக்கத்தால இருக்கிற நீ இந்த இடத்திக்கி ஒரு நாம டூவீலர்லே போனாலும் இந்த இடத்துக்கு நிறுத்திட்டு போங்க நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்னு இங்கே எல்லாமே சுற்று வட்டாரத்தில் எந்த இது வந்தாலும் சரி அந்தமாதிரி எம்பளுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு நான் போறேன்னா ஒரு இங்கிருந்து ஒரு இம்பது கிலோமீட்டரு தொலைவில் நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த இடத்துக்கி வந்து நம்பளுக்கு ஏன்னா எ எந்த உதவியும் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தால் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு உதவி பண்ணுறதையும் நீங்கள் எங்கள் வீட்டில வந்து செஞ்சிட்டு குளிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு யூரின் போகிறீங்களா இல்லை டாய்லட் போகிறீங்களா எதுக்காக இருந்தாலும் எங்கள் வீட்டில தங்கி இருந்துட்டு நீங்கள் குளிச்சிட்டு கூட நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு உதவி செய்கிறது இங்கே நிறையா இருக்காங்க அப்படியே நம்ம ஊருக்குள்ளேயும் அந்தமாதிரி சு சுற்று வட்டாரத்திலயும் எல்லாமே இருக்காங்க நம்மளுக்கும் உதவி செய்கிறாங்க இப்போ நாங்களே வந்து ஓ எங்களோடய குலதெய்வம் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தாலேயே எங்கள் வீட்டுக்கு எங்கள் குலதெய்வம் எங்கள் இந்த குலதெய்வத்த சேர்ந்தவைங்க யார் வந்தாலும் அவங்க அவங்க வந்து இந்த எடத்துக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் கேட்டாங்கன்னா வாங்க எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீட்டில நீங்கள் வந்து குளிங்க அதெல்லாம் பண்ணுங்க குளிச்சிட்டு வந்து சாமி கும்புட்டு நீங்கள் கிளம்புறனா உதவி உதவி நாங்களும் செஞ்சிருக்கோம் அதேமாதிரி நமக்கும் நாம வெளியில போனால் ஏ எம்பளுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்காங்க